தமிழ் மொழினா நம்மளோடய தாய்மொழியே தமிழ் தான் தமிழ் தான் எங்கே போனாலும் தமிழ் தான் இப்போ தான் இங்கிலீஸு இங்கிலீஸுன் ஆங்கிலம் ஆங்கிலம்னு பேசுகிறாங்க தமிழ் என்பது தான் நம்மளோட தாய்மொழி தாய்மொழியே தமிழ் தான் அது தான் நம்மளோட அடையாளமே தமிழ் பேசுகிறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தமி தமிழில் வந்து தமிழ் கையெழுத்து என்பது எனக்கு நல்லாவே வரும் தமிழ் கையெழுத்து தான் வரும் இங்கிலீஸ்லாம் அவ்வளோவா வராது எனக்கு இங்கிலீஸ்லாம் அவ்வளோவா படிக்கவும் தெரியாது தமிழ் தான் ரொம்ப பிடிக்கும் தமிழ் கலாச்சாரம் தான் நம்மளோடய அடையாளம் அது தான் நம்மளோடய தாகத்தை ஏற்படுத்தி உள்ளது இப்போ எங்கே போனாலும் தமிழ் தமிழ் தமிழ் அப்படின்னு இல்லாமல் இங்கிலீஷ் இங்கிலீஸுன் தான் சொல்கிறாங்க தமிழ்தான் நம்மளோடய தாய்மொழி தமிழ் என்பது நம்மளுடைய அடையாளம் தமிழ் என்பது ஒவ்வொரு விதத்திலும் ஓ பெயர் கூட தமிழ்னு வைக்கிறாங்க உயிர்மெய் எழுத்துகள் தமிழில் தான் வருது மெய் எழுத்துக்கள் அந் புளிமா அந்த மாதிரி இதெல்லாம் தமிழில் தான் வருது புளிமா தேமா மாத்திரைகள் அதெல்லாம் தமிழ் வார்த்தைகள் உயிர்மெய் வார்த்தைகள் ஆயுத எழுத்துகள் இதில் தான் வருது தமிழ் எழுத்துக்கள்லாம் உயிர்மெய் எழுத்துகள் தாய்மொழி தமிழ் என்பது நம்மளோடைய கலாச்சார கலாச்சார அடையாளம் நம்மளோடைய தமிழ் நம்மளோடய அடையாளமே தமிழ் தான்